ஹலோ யாரும்மா ஆமாம்மா ஒரு இட்லி பத்து ரூபாம்மா ஆமாம்மா இட்லி இருக்குது பொங்கல் இருக்குது பூரி இருக்குது தோசை இருக்கு ஆம்ப்லேட் இருக்குது என்ன வேணும் உங்களுக்கு சரிங்கம்மா